நான் யோகா நல்லா பண்ணுவேன் அதில் மூச்சுத்திறனு வந்து நல்லா பண்ணுவேன் எப்பே எப்படி சொல்வதுனா கிட்டத்தட்ட யாராச்சும் ஒருத்தங்க எனக்கு சும்மிங் நல்லா தெரியும் கிட்டத்தட்ட யாராவது ஒருத்தவங்க ஒரு தண்ணியில் விழுந்துவிட்டாங்களோ அவங்களால் நீச்சல் பண்ண முடியல்னா நான் நல்லா நீச்சல் பண்ணி அவங்கள காப்பாற்றுவேன் ஏனால் எனக்கு மூச்சு தம் கட்டுற திறன் நிறையா இருக்கு நான் அதுக்குன்னு யோகா வேறு பண்ணுறேன் மூச்சு மூச்சு தம் கட்டுறது வந்து என்ன எனக்கு நிறையா இருக்குது மூச்சு தம் கட்டி அவங்கள போய் ஃபீல்டில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவேன்